முத முதல்ல ஆன்லைன் மூலயமாக ஒரு புடவை நாங்கள் ஷாப்பிங் பண்ணிணேங்க அந்த புடவை மிக அழகாக இருந்ததுங்க முதல்ல ஆன்லைனில் வாங்கினதுனால் அது எனக்கு ரொம்ப விருப்பம் உள்ளதாகவும் மனசுக்கு பிடித்ததாகவும் அழகா இருந்துச்சுங்க ஆனால் நான் நினச்சதுக்கு மேலே அழகா இருந்துச்சுங்க அதுக்கு மேச்சாக பிளவுஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் வந்து டிசைன் ஒர்க் போட்டிருந்துச்சி கைக்கு பேச் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க ரொம்பவும் பார்க்க அழகாக இருந்துச்சு ஆனால் அதனோடய அகலமும் சரி நீளமும் சரி மனதுக்கு விருப்பமான முறையில் நல்ல லெந்தாக கிடச்சிருக்குங்க கலர் பார்த்தீங்கன்னா ஷேடு ஆகாமல் அழகாக நல்லாவும் இருக்குங்க ஆனால் தொவ தண்ணியில் போட்டால் எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினச்சோம் ஆனால் அது தண்ணிர்லையும் முக்கி பார்த்தேங்க இன்னும் சுருங்கலை துணி இப்ப தான் வாங்கின மாதிரியும் கலர் ஷேட் ஆகாமல் அழகாக இருந்துச்சு அதுவும்போக மி ரொம்ப சாஃப்டாகவும் துணி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சைனிங்காகவும் நீட்டாக அழகாக இருந்துச்சுங்க இந்த முதல்ல வாங்கினதுனால என் மனதுக்கு நான் இந்த மாதிரி அமையுமா அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் நான் நினச்சதுக்கு மேலே அழகா இருக்குங்க ஆனால் ஏ நம்பி வாங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷோம்ங்க ரொம்ப அழகா இருக்குங்க மனதுக்கு ரொம்ப விருப்பமுள்ள பொருள் முதல் பொருள் ரொம்ப பிரியப்பட்டு நானாக ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினேங்க எனக்கு இதுக்கு முன்னாடி இப்படி வாங்கி பழக்கம் இல்லை சரி போட்டுப் பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினதுல எனக்கு ரொம்ப விருப்பம் உள்ளதாகவும் மனசுக்கு பிடித்ததாகவும் சந்தோஷம்க சேலையில் சேலை அவ்வளோவு அழகாகவும் கலர் ஷேடு ஆகாமல் ரொம்ப திருப்தியாக இருக்குங்க ரொம்ப சந்தோஷங்க மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க